அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வந்து வேலை செய்யகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுர்மெண்டு இது தான் சொல்வேன் ஏன்னால் கவுர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் அதாது க அவங்கவுங்களுடைய க்வாலிஃபிகேஷன் அவங்கவுங்களோட தகுதி என்ன படிச்சிருக்காங்கள் அதை பொறுத்து எல்லா கரெட்டா அவங்கள ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டுறாங்க அவங்களோட திறமைக்கேற்ப தான் அவங்களுக்கு வந்து அது வேலைவாய்ப்பு கிடைக்குது அதனால் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறப்போ தகுதியை பொறுத்து எல்லாமே கிடைக்கறதுனால அவங்களுடைய எந்தெந்த எலிஜிபிலிட்டி என்றது நமக்கு தெரியுது தனியார் துறையில் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணுற போறதோ இல்லை அங்கேயுமே பார்க்கறாங்க பட் இருந்தாலும் அரசுத் துறையில் தான் அது பெட்டராக இருக்குது ஊழல் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து வே இந்த லஞ்சதைக் கொடுக்கறது அரசு வேலை வாங்கி கொடுத்தா லஞ்சத்தை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் போது தான் சரியான ஒரு பாடத் திட்டங்கள் இல்லாமல் போகிறது சரியான ஒரு ஃபெ பதில்கள் இல்லாமல் போகிறது சரி இப்போ மெடிக்கல் ஃபீல்டு எடுத்து கவுர்மெண்டோடய மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த லஞ்சம் கொடுத்து உள்ளே போயிட்டாங்கன்னா சரியான மருத்துவம் இல்லாமல் அந்த வரக் கூடிய நபர்க்கு இப்போ ஏதோ ஒரு பிரச்சினைகள் ஏற்படுது அது போல ஊழல்கள் எல்லாமே ஏற்பட்கிறது வந்து இந்த ஊழல் பணத்தை வாங்கிக்கிட்டு ஊழல் செய்யக்கூடியதாக அதுக்காக ஒழி அதுக்காக அந்த ஊழல ஒழிக்கிறதுக்கான ஒரு காரணம் தான் ஃபில்டர் பண்ணுறது படிப்பை கொண்டு அவங்கவுங்களோடய தகுதிக்கேற்ப அவங்களுக்கு என்னென்ன தகுதிக்கேற்ப அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு பிஎட் முடிச்சவங்களுக்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது தனியார் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தனியார் ஃபீல்டில் வந்து போனால் நாம போகலாம் நம்ம தகுதிக்கேற்ப நம்ம வேலை செய்யலாம் நீ பிடிச்சால் போகலாம் பிடிக்கலன்னா வந்துர்லாம் பட் கவுர்மெண்ட் வேலையில் அப்படி கிடையாதுனால பெட்டர் வந்து தனியாரா ப்ரைவேட்டாக கவுர்மெண்டான்னு பார்க்குறப்போ கவுர்மெண்டு தான் பெட்டர் அதனால் கவுர்மெண்ட்டில் வந்து சிறப்பான ஒரு வேலையாகவும் இருக்கும் அதில் எந்தவொரு ஊழலும் இல்லாமல் எந்தவொரு நேர்மையான நேர்மையான தகுதியோடு நம்ம உள்ளே போயிட்டு நேர்மையாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அதனால் அது வந்து சிறப்பாக அமையும் அரசு தான் பெட்டர்